படுகா இனத்தவர் வந்து எங்கள் பகுதியில் இருக்கிறவங்க இவங்க வந்து கொஞ்சம் வந்து மற்ற மக்களோட ஒப்பிடும்போது அவங்களோட வாழ்க்கை நெறிகள் வந்து கொஞ்சம் வேறுபட்டதாக இருக்கிறது அதுக்கப்பறம் கல்வி அவங்க வந்து சுகாதாரம் அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து முதல்ல இருந்தததுக்கு விட இப்போ கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கிறது ஆனால் இன்னும் நல்லா இருக்கலாம் அவங்க வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கைகளே அவங்களுக்கு நிறையா சவால்கள் நிலஞ்சதாகவே இருக்கிறது ஏன்னா அவங்க மலைப்பகுதிகளில் அவங்க இருக்கிறனால அந்த மலைப்பகுதிகளுக்கான கிராமங்கள்ல வசிக்கிறதே சில சவாலான விஷியந்தான் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவங்களோட கல்வியும் அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செஞ்சிக்கிட்டு இப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வர்றாங்க அவங்க வந்து த் அவங்களோட பாரம்பரியமான அந்த மலைவாழ்க்கையிலிருந்து சக மனிதர்களோட அவங்க பயணிச்சிக்கிட்டும் இருக்கிற இந்த வாழ்க்கை வந்து கொஞ்சம் சவால்கள் நிறைந்ததாக தான் இருக்கிறது இந்த படுகா இனத்தவருக்கு வந்து அவங்களோட எல்லாமே உணவுப் பழக்கவழக்கங்கள் உடைகள் எல்லாமே கொஞ்சம் மாறுதலுக்கு உள்ளானவையாக இருக்கிறது அவங்க வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் இப்போதைக்கு இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே அவங்க இருக்கலாம்